எனக்கு மிகவும் பிடித்த சுற்றுலாத்தலம் எங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அங்கே அடிக்கடி நாங்கள் சென்று வருவோம் எங்கள் குடும்பத்தோடு விடுமுறை நாட்களில் செல்வோம் அங்கே நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதும் முதலை பண்ணை மீன் பண்ணை எல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இயற்கை காட்சி அங்கே இருக்கும் அங்கே வந்து மீன் கொழம்பு நல்லா இருக்கும் நாங்கள் அங்கே எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வருவோங்க மாதத்துல ஒரு ரெண்டு முறையாவது நாங்கள் தவறாமல் ஒகேனக்கல் போயிட்டு வருவோங்க எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் ஒகேனக்கல்